ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபது ஆறு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நா ரெண்டு நாலு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று